நாங்கள் ஆற்றில் தண்ணீர் டெய்லி குளிப்பதனால் நாங்கள் எங்களுக்கு சோர்வு ஏற்படுவதில்லை சோர்வு ஏற்படாமல் இருப்பதற்கு நாங்கள் வேள வேளைக்கு சாப்பிடுகிறோம் இயற்கையான உணவுகளை சாப்பிடுகிறோம் அது சமயம் இயற்கை சத்து உணவுகள் அதிகமாக சேர்த்து கொள்கிறோம் இதை வு தவிர வேறு நாங்கள் பழைய சாதத்தில் சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொள்ளுகிறோம் ஊன தழை கொத்தமல்லி தழை கருவேப்பந்தழை சின்ன வெங்காயத்தை நறுக்காமல் அப்படியே முழுதாக போட்டு நல்லா பா சா மென்று சாப்பிடுவதால் அதனுடைய கேஸ் கா காரம் வந்து உடம் உடம்புக்கு எங்களுக்கு ரத்தோட்டமெல்லாம் சீராக அமைகிறது இது எங்களுக்கு நாங்கள் பரிசோதனையில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இது எங்களுக்கு நல்ல விதமாக உள்ளது